நாங்கள் பொங்கல் ஆனால் ஃபஸ்டு போகிய வருங்க போகிய விருதத்துக்கு நாங்கள் அன்றைக்கு பொழுதேனிக்கும் சாப்பிட மாட்டோம் சாய்ந்தரமா கறி கோழி கறி எடுத்துகிட்டு வருவோம் கோழிக்கறியை அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடுவோம் முட்டை அவித்து வைப்போம் காய்கறி போட்டு குழம்பு வச்சுடுவோம் செம்பில் கரகம் சோடிச்சு அது மாதிரி பூ போட்டு சொம்பில் தண்ணி மொண்டு வேப்பில வேப்ப இலைய அதில் சொருவி கரகம் சோடிச்சு வைப்போம் மாவு பச்சரிசி இடித்து அது மாவு அது இடித்து வச்சு அது எள்ளு கலந்து சக்கரை போட்டு அது கலந்து வைப்போம் பொரி பொட்டுக்கடல வைப்போம் தேங்காய் உடச்சு அது விரதம் இருப்போங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சு எல்லாம் வச்சு நாங்கள் விரதம் இருப்போம் சூரிய மங்களம்க்கு காலையிலேயே பொங்கல் மண் மண் பானை வச்சி பொங்கல் வச்சு கரும்பு வச்சு மஞ்சள் இல கொண்டுட்டு வந்து அது மஞ்சள் இல மஞ்சள் கொத்தோடய அப்படியே வச்சு அது சூரியன் முளச்சி வெளியே வரக்குள்ள நாங்கள் அந்த பொங்கல் வைப்போம் சூரியன பார்த்து கும்பிடுவோம் எங்கள் காட்டு வெள்ளாமை நல்லா விலையணும் நானும் இன்னும் விழாம இருக்கணும் எங்கள் ஆடு மாடுங்க நல்லா இருக்கணும் அப்புடின்னு சொல்லி அது கும்பிடுவோம் மறுநாள் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் பரங்கிக்காய் காய் எடுத்துகிட்டு போயிட்டு மண்சட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு முன்னாடி வச்சு வட்டமாக வச்சிகிட்டு அதில் வச்சு பொங்கல் வச்சு பச்சரிசி போட்டு பாசி பருப்பு வெள்ளம் ஏலக்காய் முந்திரி எல்லாம் நெய்யில் ஊற்றி ஒரு வதக்கி அதில் கொட்டி அந்த பொங்கல் வச்சு மாட்டுக்கு வாழைப் பழம் பொரி பொட்டுக்கடல சிவப்பு மஞ்சள் தூள் எல்லாம் வச்சு ஆட்டுக்கெல்லாம் மாட்டை குளிப்பாட்டி மாட்டுக்கு அந்த இது எல்லாம் வச்சுவுட்டு இதை கும்பிட்டு மஞ்சள் இலைய போட்டு படைச்சல் படையல் போட்டு கும்பிட்டு அந்த மாட்டுக்கு நாங்கள் உட்டிவிடுவோம் அந்த பொங்கல் சோர்த்த எடுத்து பொங்கல் சோறு அந்த வாழைப் பழம் எல்லாம் எடுத்த அந்த மாட்டுக்கு உட்டிவிட்டு பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லி நாங்கள் எல்லா விழுந்து கும்பிடுவோங்க தீபாவளியானா தீபாவளி ஆனால் நாங்கள் கறி எடுப்போம் கோழிக்கறி சிக்கனோ ஆட்டுக்கறியோ எடுத்துகிட்டு வந்து ஆக்குவோம் இட்லி சுடுவோம் தோசை சுடுவோம் ஸ்வீட் காரமெலாம் வாங்கிட்டு வருவோம் வச்சு முன்ன சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுட்டு அந்த கறியை ஆக்கி நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் முடிஞ்சால் வடை சுடுவோம் அதிர்சோம் சுடுவோம் பாயாசம் வைப்போம் பதினெட்டானா அதே மாதிரி நாங்கள் காலையில எழுந்திரிச்சி எல்லாம் குளிச்சுட்டு அதே மாதிரி கறியை ஆக்கி கார குழம்பு பொரியல் ரசம் முன்ன வச்சு கும்பிட்டுட்டு அதன் பிறகு கறியை எடுத்து ஆக்கி எல்லாம் கும்பிட்டு சா அது அது ஒரு சாப்பிடுவோம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் பிரியாணி ஆக்குவோம் வடை சுடுவோம் பாயாசம் வைப்போம் காரக்குழம்பு வைப்போம் அதெல்லாம் செஞ்சு பொண்ணு வயசுக்கு வந்தால் கொடுப்போம் கல்யாணம் பண்ணால் பந்தல் போட்டு வாழை மரம் நட்டு நலங்கு வைக்கக்குள்ள நலங்கு வைக்க நலங்கு வைப்போம் உட்கார வச்சு நலங்க வச்சுட்டு அதுக்கும் பிறகு கறி கோழி கறி ஆக்குவோம் கார குழம்பு வைப்போம் குருமா வைப்போம் வடை போண்டா செய்வோம் எல்லா காய்கறியும் போட்டு அது பொரியல் பண்ணுவோம் ரசம் வைப்போம் பொண்ணு வயசுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு இதெல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் நலங்கு வைப்போம் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாம் கொண்டுட்டு வந்து காரை குழம்புலேருந்து குருமா குழம்புலேருந்து எல்லாம் செய்வோம் இதுதாங்க நாங்கள் செய்ய வேண்டிய முற